ஆ ஹலோ சார் நான் இங்கே இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபிஸ்லேருந்து பேசுகிறோம் சார் இப்போ என்னுடைய நண்பர் வந்து உங்களை உங்கள் நம்பர் வந்து எனக்கு ஷேர் பண்ணார் நீங்கள் இடம் எதோ பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்ருந்தார் அதுக்கு தான் சார் சார் நீங்கள் ஏன் உங்களுக்கு எந்த இடத்துல சார் ஐ மீன் நீங்கள் எந்த எ எந்த ஊரில் இடம் பார்க்குறீங்க சார் தேவைப்படுது உங்களுக்கு ஓகே தர்மபுரியில எங்கேன்னு தெரிஞ்சிக்கலாமா சார் ஓகே ஓகே சார் இப்போ அரூர்லையும் நான் இப்போ ரெண்டு மூணு இடோம் நான் இப்போ சேல்ஸுக்கு வருதுன்னு கேள்விப்பட்டேன் ஓகே சார் நீங்கள் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு க கட்டின வீடு தேவைப்படுதுங்களா இல்லை வி இடம் வாங்கி கட்டப் போகறீங்களா ஆ ஓகே ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதில் சார் சிட்டி டவுனுக்குள்ளே பார்க்குறீங்களா இல்லை அவுட் சைடாக வெளியே டவுனில் வெளியே பார்க்குறீங்களா ஆ ஓகே ஓகே சார் இல்லை சார் இப்போ ஒரு இடம் நான் ஒரு இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரு ரெண்டு மூணு இடம் சேலுக்கு வர்றமாதிரி இருக்கு விற்பனைக்கு வர்ற மாதிரி இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையே இருக்கு ஒரு இடோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஒரு ஆயரத்து இரநூறு சதுரடி இருக்கு இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்டில இருக்கறதனால வந்து ஒரு சதுரடி எட்நூறுரூபா போது அதே நீங்கள் சதுரடி எட்நூறுரூபா போகறதுனால உங்களுக்கு ஒரு இருபத்தி இருபத்தி நாலு லட்சம் வரமாதிரி இருக்கும் முப்பது லட்சம் அந்த மாதிரி இருக்கும் இதே நீங்கள் அவுட்டரில் கொஞ்சம் ரெண்டு மூணு ச சந்து ஒரு ரெண்டு மூணு ஏரியா தள்ளிப் பார்த்தீங்கன்னா சதுரடி வெறும் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா தான் போகும் ஓகேங்களா உங்களுக்கு எது மாதிரி தேவைப்படுதுங்க சார் ஆமாம் ஓ நீங்கள் வசதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பக்கத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் அவுட்டராக தான் இருக்கும் உங்கள் ஸ்கூல் போ போக வேண்டிய பஸ்ஸெல்லாம் பஸ்ஸஸ்லாம் அதில் வரும் உங்களுக்கு பக்கத்துலையே ஹோட்டல் இருக்கு ஹாஸ்பிடல் இருக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுணுன்னா ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்கு ஒரு அன்றாடம் தேவைக்கு டெய்லியும் தேவைக்கு என்னென்னலாம் இது இருக்கோ அங்கே தேவை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் காய்கறி வாங்கறது பால் சாமான் மளிகை சாமானோ ஐட்டம் எல்லாமே உங்களுக்குக் கிட்டையே உங்களுக்குக் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் வீட்டில இருந்து இப்போ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா நீங்கள் நடந்த தூரம் நடந்துப் போகற தூரத்துலியே எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா சார் அதுக்கு தான் நான் இந்த இது உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு ஓகே நீங்கள் எப்போன்னு ஒரு நாள் சொல்லுங்கள் நீங்கள் டேரக்டாக வந்துப் பார்க்கலாம் நான் உங்களுக்கு வாட்ஸப் ஓகே ஓகே ஓகே நீங்கள் வாங்க நான் அதுக்கு முன்னாடி இடோம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சொல்லிட்ருந்தேன்ல அத உங்களுக்கு வாட்ஸப்பில நான் ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எதுவும் உங்களுக்கு சூட் ஆகுதோ சொல்லுங்கள் ஓகேங்களா நான் இது தான் என்னுடைய மொபைல் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வாட்ஸப்பில வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி அதுக்கு கீழ எந்தெந்த ப்ராப் எந்தெந்த இடத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸப்பில ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதுக்கு கீழ எவ்வளோ அமௌண்ட்டு ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் உங்களுக்கு எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதைப் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க் யூ சார்